நான் வந்து என்னோடய பையனை வந்து வங்கி துறையில் பணிப்புரிய கண்டிப்பாக விரும்புவேன் ஏனா நான் மட்டும் விரும்ப மாட்டேன் கொஞ்சம் எல்லோரும் விருப்பப்படுறது தான் பேங்க்லனால் நல்லா வருமானமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிரமமான வேலையும் இருக்காது அதனால் பேங்க்கில் வந்து என் பையனை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது எனக்கு கொஞ்சம் விருப்பமானது தான் அதைவிட வந்து என் பையனை வந்து மருத்துவத்துறையில் வந்து ஈடுபடுத்துகிறது எனக்கு விருப்பமானது என்னுடைய லட்சியமும் கூட என்னால் வந்து மருத்துவத்துறையில் கொஞ்சம் படிக்க முடியலைனாலும் என் பையனை நல்ல ஒரு மருத்துவராக ஆக்கி பார்க்கணுன்னு எனக்கு வந்து ஆசை மருத்துவத்தில் வந்து நிறைய மக்களுக்குச் சேவை பண்ணணும் மருத்துவத்தை பற்றி படிக்கணும் நல்ல படித்து மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குணும் அந்த மாதிரி தான் என்னோடய ஆசை என்னோடய பையனை வந்து கண்டிப்பாக நான் ஒரு டாக்டராக தான் ஆக்குவேன் எப்போனா மருத்துவத்துறை வந்து ஒரு மருத்துவத்துறை வந்து இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு து துறையாக இருக்குது எ இப்போ கோவிட் வந்தது கொரோனா டைமில் வந்து மருத்துவத்துறைச் சார்ந்தவங்க தான் நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக வேலை பார்த்தாங்க ஈடுபாடாக வேலை பார்த்தாங்க அவங்க இல்லைன்னா இவ்வளோவா இதாக ஆகிருக்காது இது கோவிட் டைமில் வந்து மருத்துவத்துறை தான் அதிகமாக வேலை பார்த்தது அவங்களுக்கு வேலை வந்து எப்போயுமே இருக்கும் அவங்க வேலைன்றதை விட ஒரு சேவை அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க அதுவும் மருத்துவத்துறையில் வந்து நல்ல ஒரு மருத்துவனாக இருந்து நல்ல நல்ல மருத்துவராக வந்து பணி புரிகிறது மக்களுக்குச் இலவசமாக சேவை பண்றதைதான் நான் விரும்புகிறேன் நிறைய மக்கள் வந்து கிராமத்தில் இருக்கற மக்களுக்கு வந்து இதை பற்றியான விழிப்புணர்வு அதிகமாக இல்லை நல்ல ஒரு படித்துட்டு கிராமப்புறங்களில் வந்து இலவசமாக மருத்துவத்தை பார்க்குறதான் வந்து என் பிள்ளையை வந்து நான் அது மாதிரி ஊக்குவித்து அவனை நல்லா படிக்க வைப்பேன் கிராம இருக்கிறவங்க வந்து அவங்கள் வந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்குப் போவாங்க அவங்கள் வந்து செலவு பண்ணுவாங்க பணத்தை பற்றி அவங்கள் யோசிக்கவே மாட்டாங்க இதே கிராமத்தில் இருக்கறவங்க வந்து பணத் பணம் இருக்காது அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காது அதனால் வந்து என்னோடய பையனை வந்து ஒரு டாக்டருக்கு நல்ல ஒரு மருத்துவத்துறையில் கொஞ்சம் பெரியாளாக படிக்க வச்சு அவனை வந்து இலவச மருத்துவம் பார்க்க வைக்கிறது தான் என்னோடய ஆசை அதுதான் என்னோடய லட்சியமும் கூட அதனால் என் பையனை வந்து நான் மருத்துவத்துறையில் வந்து மருத்துவத்துறையில் வந்து பணிபுரிய தான் நான் விரும்புவேன்